நான் பார்த்தேனா நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவந்தான் ஒரு விவசாயியோடய மகன்தான் எங்கள் தோட்டத்தில் வந்து இன்னுமே வந்து இயற்கை உரங்கள் தான் அதிகமாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஏன்னா வந்து தோட்டத்தில் வந்து மாட்டு சாணம் எருமை சாணம் இதுதான் நாங்கள் வந்து போடுறோம் எந்த ஒரு கோழி இறகு இது மாதிரி வந்து மற்ற வந்து எந்த ஒரு எதுவும் வந்து நாங்கல் உரத்தையும் போடுறதில்ல மாடு எருமை இதெல்லாம் வெச்சிருக்கோம் அதுவும் வந்து வருசத்தில் வந்து போடுற வந்து குப்பையை வந்து ஒரு சேகரித்து குழியிலப் போட்டு அதை வந்து பதப்படுத்தி அந்தக் குப்பையை வந்து வண்டிகள் மூலமாக கொண்டுப் போய் காட்டில் வந்து சுற்றிப் போட்டுவிட்டு அப்புறம் வந்து அது வந்து உழவுக்குன்னு கூட பார்த்தாங்கன்னா இது வந்து ட்ராக்ட்ரையும் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல இது மர மாட்டுக்கு நல்லா கட்டி ஏர் மூலமா தான் வந்து நாங்கள் வந்து உழுது விவசாயம் செஞ்சிக்கிட்டுருக்கோம் நாற்று நடுறதாகட்டும் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கையால் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து ரீசைக்கிள் நாங்கள் வந்து அதில் காட்டில் ஆகிற வேஸ்ட்டை வந்து நாங்கள் அக்கட்ட ஏதும் போடுறதில்ல அதயே அதுப் போட்டு திரும்ப அதெல்லாமே வந்து தூள் தூளாக்கி அதயே வந்து திரும்ப நாங்க வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை ஒரு உரமாக்கூட நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இது மாதிரி தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து காய்கறி இது மாதிரி வந்து எல்லாமே அதுக்கு ஒரு சைடில் கூட அதை எல்லாமே நாங்கள் போடுறோம் எங்கள் நாங்கள் ஏதும் போய் கடையில் போய் அதிகமாக வாங்கிக்கிறது இல்லை எல்லாமே தோட்டத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதுயே போட்டு நாங்களே வந்து அதை விளைவிச்சி நாங்களே அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம்